சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எனக்கு ரன்னிங் ரேஸ்னால் ரொம்பவே பிடிக்காது ரன்னிங் ரேஸ் பற்றி நிறைய பேர் என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லியிருக்காங்க ஓடுனால் உடம்பெல்லாம் நல்லா குறையும் அப்படின்னு நான் ரொம்ப சின்ன வயசில் பார்த்திங்கன்னா குண்டாக இருப்பேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஸ்கூலில் ஒரு டைம் காம்பட்டிசன் வச்சுருந்தாங்க அவன் வந்துட்டு ஸ்கூலில் பேர் கொடுத்து இது மாதிரி காம்பட்டிசனில் வந்து கலந்துக்கிட்டான் அதில் பார்த்தோன்னா அவன் ஸ்கூலில் அந்த மேட்ச்சில் அவன் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருந்தான் அதுக்கப்புறம் எனக்கு நம்ம ஏன் நம்மளும் ஓடக்கூடாது நம்மளும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் இண்ட்ரஸ்ட் வந்துருந்தது அதுக்கப்புறம் நானும் டெய்லியும் ப்ராக்டிஸ்செல்லாம் பண்ணுவேன் ரொம்பவே குண்டாக இருப்பேன் ஆரம்பத்தில் எனக்கு சுத்தமாகவே ஓடவே முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தனால் நம்மளும் ஓடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது அதனால் நானும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் மார்னிங் அண்ட் ஈவ்னிங் டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்ச தூரம் ஓடிகிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் ஒரு நாள் ப்ராக்டிஸ் வெச்சுருந்தாங்க ப்ராக்டிஸ் வெச்சுட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு டைம் கீழேல்லாம் விழுந்துவிட்டேன் அப்புறம் காலில் அடிப்பட்டதுனால் ஓடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது இல்லை நம்ம ஓடணும் அப்படின்னு மைண்ட்டில் ஓடிகிட்ருந்தனால எப்படியோ அந்த ஒரு ஒரு மேட்ச் அதுக்கப்புறம் சொல்லியிருந்தாங்க காம்பட்டிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதில் நம்ம எப்படியா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ட்ரை பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஓடிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணதில் பார்த்திங்கன்னா நான் அப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்ததுனால் என்னால் ஃபஸ்ட்டாக அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிவிட்டேன் என் ஃப்ரெண்டு ச தேர்ட் ப்ரைஸ் தான் வாங்கியிருந்தான் நான் அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிவிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன ஸ்கூலை விட்டு ஹையர் ஸ்டடீஸ்செல்லாம் பண்ணுறப்ப அப்பயும் ஒரு மேட்ச் இருந்தது ரெகுலராக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் ப்ராக்டிஸ்ஸு பண்ணிகிட்டே இருந்தனால் அதுக்கப்புறம் அந்த ஒரு ம ஹை லெவல் ஸ்கூலில் டிஸ்ட்ரிக் லெவலெல்லாம் வெச்சுருந்தாங்க அதுலேயும் போய்விட்டு கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வாங்கினேன் ஸோ நான் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் பண்ண முடியும் ஓடலாம் ஓடினா நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடெண்ஸ் இருந்தனால் ரன்னிங் ரேஸ்ஸுங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு நீங்கள் உடலு ஃபிட்னஸ்ஸாக இருப்பீங்க எந்த ஒரு நோயும் வராது உடலை சீராக வெச்சுக்கும் நம்ம ஹெல்தியாக ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ப்ராப்பராக ஓடிகிட்டே இருந்தாலே போதும் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ரெகுலராக எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரி மார்னிங் அண்ட் ஈவ்னிங் என்னோடய டைமெல்லாம் ஒலு ஒதுக்கிவிட்டு நான் ரன்னிங்க்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி ரன்னிங் ஓடுறத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே குண்டாக இருந்தேன் உடம்புல ஹாஸ்பிட்டலெல்லாம் அடிக்கடி போய்கிட்டே இருப்பேன் ஸோ எப்போ இந்த ரன்னிங்கெல்லாம் ஓட ஆரம்பித்ததுனு பார்த்திங்கன்னா எனக்கு உடல் எந்த ஒரு வியாதியுமே வந்ததில்லை உடம்பும் ஆரோக்கியமாக இருக்குது என்னால் எதாக இருந்தாலுமே கான்ஃபிடெண்ட்டடாக ஃபே ஃபேஸ் பண்ண முடியும் ஏன்னால் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டடாக இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை இந்த ரன்னிங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் எந்த ஒரு பிரச்சினையுமே வந்தாலுமே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டே வந்தது ஸோ ரன்னிங் ரேஸ் பற்றி சொல்லணுன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம் இது மாதிரி எல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யுவாக தான் சொல்லணும் நெகட்டிவாக ஆரம்பத்தில் அந்தளவுக்கு இல்லாட்டியும் நீங்கள் உங்களோடய பெஸ்ட்டை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னால் கண்டிப்பாக உங்களோடய பெஸ்ட்டை கொடுத்துட்லாம் ஸோ அதனால் ரன்னிங்கை மட்டும் நீங்கள் லைஃப்பில் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும் ஆமாங்க கடைசி வரைக்குமே நம்ம எந்த ஒரு நோயும் இல்லாமல் நீட்டாக வாழ முடியும் ஸோ அது மாதிரி இதை பற்றி சொல்லணுன்னு எனக்கு இண்ட்ரஸ்ட் இருந்தது அதுதான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிணேன் தேங்க் யூ